இப்போ நாங்கள் ஒரு செடியை வளர்க்குறோம் ஒரு மாமரமோ ஒரு கொய்யா மரமோ ஒரு மாதுளஞ்செடியோ இல்லை ஒரு பூஞ்செடியோ இல்லை ஏதோ ஒன்று வளர்க்குறோம் ஆனால் அப்போ வந்து எப்போ இருபது வருடத்துக்கு முன்னே சொல்றேன் நான் இப்போத்தைக்கி சொல்லலை இருபது வருடத்துக்கு முன்னே மாடு நாலு மாடு வச்சுருப்போம் அந்த சாணத்தை எடுத்து கொட்டுவோம் அது எருவாகவும் செடிக்கு செடி வச்சு விடுவோம் அதுதான் உரம் அப்போலாம் அந்த உரத்த வச்சோன்னால் அது ஏந்து தன்மையில் பூ தரும் தன்மையில் காய் தரும் அந்த காய்கறியை சாப்பிட்டுதான் எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தது எந்த நோய் நொடி இல்லாமல் நாங்கள் வளர்ந்தோம் இப்போ இப்போ இருக்கிற நாலேட்ஜுக்கு அதுக்கு உரம் டிஏபி போர்ட்டம்பாஸ் அப்புறம் குருணை என்னென்னமோ போட்டு இப்போ அதை கலந்து அந்த செடிக்குப் போடுறோம் அது உள்ளே வேரில் போய் பாய்ஞ்சு அது பூராக பாய விஷமா கொடுக்குற காய்கறி தான் இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் செடிகளும் விஷமா தான் வளருது அப்போது விஷமா வளரல இப்போது விஷமா வளருது நாங்கள் அந்த செடியை வளர்க்கும்போது தண்ணி அதுக்குத் தகுந்த தண்ணி விட்டு தகுந்தப்படியாக அந்த செடிங்களை வளர்த்து இப்போது போடுற எ இப்போது போடுற உரத்த போட்டுக் கூட வளர்க்குறோம் ஆனால் இப்போது போடுறது வந்து எங்களுக்கு பிடிக்காததான் இருக்குது என்ன இருந்தாலும் அது போட்டால்தான் இப்போ எடுக்குது மண் இல்லைனா மண் எடுக்க மாட்டேனுது இப்போ நாங்கள் செடிங்களுக்கு எங் எங்கள் மண்ணை பயன்படுத்துகிறதுக்கு உரம் அதுதான் பேட்டம்பாஸ் டிஏபி குருணை என்ன இன்னும் ஒரு உரம் பேர் வர மாட்டேது அந்த உரத்தலாம் போட்டுக் கலந்து அது அதுக்குக் கொஞ்சம் அள்ளி வச்சு இப்போ அதை எடுத்து அதை வச்சால்தான் எங்கள் மண்ணும் எடுக்குது அப்போது உரம் மண்ணில் எடுத்துச்சு இப்போ வந்து அம்மண்ணை எரு மண்ணில் எடுத்துச்சு இப்போ உரம் மண்ணில் எடுக்குது அதானே தவிர வேறு எதையும் நாங்கள் பயன்படுத்துகிறது கிடையாது இப்போ பயன்படுத்தினாலும் அது புண்ணியப்படமாட்டுது இப்போ இருக்கிற மண்ணுக்கு அதனால் உரத்த தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு முன்னே எரு